கடந்த ஒரு வருடத்தில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா கல்லூரிலிருந்து என் ஃப்ரெண்ஸ்ஸோடு சுற்றுலா போனதுதான் ஏன் அது வந்து மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து அனுமதி தரவே இல்ல இந்த வருடம் தான் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அங்கே போய் நிறையா ப்ளேஸ் சுற்றி பார்க்குற வாய்ப்பு வந்து கிடச்சது நிறையா அனிமல்ஸ் வந்து நிறையா புது புது விலங்குகள பார்த்தேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சிங்கம் புலி இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் குரங்கு வந்து மரத்துலிருந்து மரம் தாவுவதுகூட என்னால் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே அதுதான் நிறைய ப்ளேஸ் பார்த்தேன் போட் ஹவுஸ் பார்த்தேன் போட் ஹவுஸில் வந்து கப்பலில் அப்போ தான் முதல் முறையாக நான் வந்து ட்ராவல் பண்ணிணேன் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஆற்றுல மீனெல்லாம் வந்து புது புது மீனெலாம் வந்து காட்டியிருந்தாங்க அப்புறம் மலை மலைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க தொட்டபெட்டா மலைக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்புறம் ஊட்டி ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றி பார்த்தேன் பொட்டானிக்கல் கார்டன் போய் புது புது ரோஸ் அங்கே வந்து ப்ளூ கலர் ரோஸெலாம் கூட நான் பார்த்தேன் நிறையா வந்து அங்கே வந்து நிறையா கிடச்சுச்சு நிறையா வந்து நிறையா அனுபவம் வந்து தேடிகிட்டு வந்தேன்